வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக குப்பைகள் இருக்க தாங்க செய்யும் அந்த குப்பைகளை அப்படி அப்படியே விட்டுருல்லாமா நிச்சியமாக கூடாது அந்த குப்பைகளை போடுறதுக்கு ஆன ஒரு பொருள் தான் டஸ்ட்பின் இந்த குப்பைக் கூடைகள் கிச்சனில் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதையே நான் எப்படி வச்சிருக்கேன்னா ரெண்டு வகையாக பிரித்து வச்சிருக்குறேன் பச்சை நிறம் டஸ்ட்பின் ஒன்று இருக்குது சிவப்பு நிறம் டஸ்ட்பின் ஒன்று இருக்குது அதில் பையோடீகிரேடபுள் எல்லாம் பச்சை கலர் டஸ்ட்பினில் போடுறேன் நாண் பையோடீகிரேடபுள் வேஸ்ட் எல்லாத்தையும் நான் சிகப்பு கலரில் போடுறேன் இப்படி தனித்தனியாக பிரித்து நான் வக்கிறதுனால நகராட்சியில் இருந்து வருகின்ற அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு நான் ஈஸியாக என்னால் குப்பைகளை ஒதுக்கி கொடுக்க முடிகின்றது குப்பைகளை அங்கே அந்தந்த இடத்துல கசகசன்னு போட்டு வைக்காம ஒரு டஸ்ட்பின் அப்படிங்கிறது லிவ்விங் ரூமில் கூட இருக்கலாம் கிச்சனில் வச்சிருக்கலாம் பெட்ரூமில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும் பொழுது அந்தந்த குப்பைகளை நாம் பிரித்து அந்தந்த இடங்களில் போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கின்றது எனவே டஸ்ட்பின் அப்படிங்கிறது ஒரு ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான புரோடக்ட்